வேலைக்கு வெளியே எங்கள் பொழுதுப்போக்கு வந்து டிவி பார்க்கலாம் டிவியில வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க அந்த ப்ரோக்ராம்ல நிறைய புதுப்புது படங்கள்லாம் போடுவாங்க அந்த படங்கள்லாம் பார்க்கறது அந்த படத்தை பார்க்கறத தவிர அந்தந்த நேரத்தில் கிரிக்கெட்லாம் போடுவாங்க அந்த கிரிக்கெட்லாம் பார்க்கலாம் அந்த கிரிக்கெட் தவிர நிறைய நாடகங்கள்லாம் போடுவாங்க நாடகத்தெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது தொலைக்கா நிறைய தொலைக்காட்சிகள்ல ஒவ்வொரு நிறைய நிறைய சேனல்கள்லாம் இருக்குது அந்த சேனல்கள்ல வந்து செய்திகள்லாம் வாசிப்பாங்க அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம் அந்த செய்திகள் மூலமாக நிறைய கருத்துக்களை தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிவியை தவிர வெளியனா நண்பர்களோட சேர்ந்து வெளியே போய் விளையாடலாம் அந்த விளையாடுவதன் மூலியமாக நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய மதியானம் படுத்து தூங்கிறது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுறது அப்புறோம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலல்லாம் குடும்பத்தோட டைம் நிறைய பேசலாம் அது மட்டும் இல்லாமல் என்னன்னா ஆர்வம்னா வீட்டில வந்து அம்மாவுக்கு சமைக்கிறப்போ இப்போ கூடமாட இருந்து அந்த பொருளை எடுத்து கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் வீடு கூட்டுறது அவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள கொஞ்சம் மருந்து மாத்திரைல்லாம் வாங்கி கொடுக்கறது அதுவும் இல்லாமல் அவங்க கரண்டு இல்லாதப்போ கொஞ்சம் விளக்குலாம் ஏற்றி இது பண்ணி வைக்கிறது நிறைய வேலைக்குப் போனால் இந்தெந்த செயல்கள்லாம் செஞ்சிகிட்ருப்போம்